குழாயில் நீர் கிடைக்கிறதா இப்போ கண்டிப்பாக எல்லா ஊரிலியுமே குழாயில நீர் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அது வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்ததாகவும் இருக்குது நல்லது விஷயமாவும் இருக்குது இப்போ நம்ம ராமநாதபுரம் பா மாவட்டத்துலலாம் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருச்சு அங்கே போயி பார்த்தோன்னா தண்ணீர் வந்து குழாயில் கிடைக்கிறது இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் ஒரு வண்டி இருக்கும் வண்டியில் குடத்த வெச்சு ஊற்று தண்ணியின் சொல்ற அந்த தண்ணியை தான் அவங்க எடுத்து சுத்தம் இருக்கா இல்லையானு தெரில அவங்க வடிகட்டி அதை வந்து குடிச்சுக்கிட்ருக்காங்க ஆனால் நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த அளவு குழாய் தண்ணி தான் வருது சுத்தமாக தான் இருக்குது அது சுத்தமாக இல்லாத தண்ணிக்குமே இப்போ என்ன பண்றாங்கன்னால் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ண ஆரமிச்சிடுறாங்க ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணி அது அது வந்து நல்லா சுத்தமாக இருக்குன்னு நினச்சிட்டு ஆர்ஓ வாட்டரை குடிச்சிட்டிருக்காங்க இதுவே நம்ம அங் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா தண்ணின்றதே ரொம்ப பஞ்சம் அந்த தண்ணியே நம்ம சுத்தம் பண்ணி குடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஸ்டம் தான் ஏன்னா அங்கே வந்து தண்ணின்றது வந்து ஊற்று நீர் தான் வருது அதையும் வந்து ஒரு வடிகட்டியோ இல்லை எதாவது வெச்சு சுத்தம் பண்ணு சுத்தம் செஞ்சோ அந்த மாதிரி தான் வந்து குடிக்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வரோம் சூழ்நிலைக்கு தள்ளவும் படுகிறோம் இது வந்து சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த அளவு வந்து தண்ணிக்கு பஞ்சம் இல்லை நல்ல சுத்தமான தண்ணி வந்துக்கிட்டிருக்கு வாழ்க்கையும் ரொம்ப நல்லாவே இருந்துக்கிட்டிருக்கு மற்ற ராமநாதபுரம் மாவட்டம் அந்த மாதிரி இருக்கறதுக்குலாம் வந்து தண்ணின்றது ரொம்ப பஞ்சம் தான் ஏற்படுது